ஆ சொல்லுப்பா வெங்கடேஷு இப்போ ஆட்டோ எங்கே வெளியே போயிருக்குதா எதுவும் சவாரி போயிருக்குதா இங்கே இருக்குதா வண்டி சரிப்பா இப்போ கீழ்பென்னாத்தூர்லேந்து திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகறோம் நாங்கள் மூணு பேர் மூணு பேர் இருக்கோம் ஆமாம்மா போயிட்டு விட்டுட்டு வரணும் எவ்வளோ அப்புறம் அங்கேயே இருந்து சுற்றி பார்க்கணும்னா எவ்வளோ வரும் சே ரேட்டு

அப்புறம் கிரிவமே சுற்றி வரணும்ன்னா அப்படியா கூட்டம் நிறைய இருக்கும் சரிப்பா இப்போ மூணு பேர் இல்லை வந்து மேலே நாலு அஞ்சு பேர் போகலாமா இல்லை மூணு பேர் போதுமா சரி சரி சரி